பழைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் என்ன தேவைன்றத நம்ம வந்து எப்படி நான் அதை வந்து சமமாக பார்க்கறேன்னு சொல்லி சொன்னால் ஒன்று நம்ம நம்மளோடய கருத்தை வந்து நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் சரி அப்படி அப்படி போனாங்கன்னா பரவாயில்ல இல்லை நாம் இந்த இதுக்கு தான் போகணுன்னா சரி நம்ம வந்து அவர்களுக்காக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதையும் பேஸ் பண்ணுவேன் இதையும் அந்த இளையத் தலைமுறைக்கும் விட்டுக் கொடுத்து போவேன் ரெண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்து நிறையா இருக்குது இப்போது பழைய தலைமுறைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் நெறைய வேடுபால்க இருக்குது ரெண்டையுமே நான் வந்து சமமாக பாவித்து கையாள்கிற கையாண்டுக்கிட்டு வரேன்